எங்கள் நியர்பையில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போ முந்தைய விட இப்போ நல்லாவே ஃபெசிலிட்டிஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எமர்ஜென்சி சர்வீசஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எனி டைம் எந்த எமர்ஜென்சினாலும் அங்கே கொண்டு போனால் ஏ ஃபர்ஸ்ட் ஏய்டு கு பண்ணக்கூடிய வசதிகள் அங்கே இருக்குது நல்ல டயக்னோஸ்டிக்ஸ் சர்வீசஸ் இருக்குது அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது கார்டியாலஜி நியூராலஜி ஆர்த்தோபெடிக்ஸ் போன்ற ஸ்பெஷலைஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸ் அங்கே இருக்குது அதே மாதிரி தரமான மருத்துவ வசதி கிடைக்கிது கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது எங்கள் நியர்பையில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு வந்து இப்போ வந்து சுத்தமாக தான் நல்லா பராமரித்துக்கிட்டு இருக்காங்க க்ளீனாக வந்து எல்லாமே வந்து நீட்டாக பண்ணுறாங்க மெடிக்கல் வேஸ்ட்டுகள் வந்து அங்கங்கே வந்து இல்லாமல் எல்லாமே நீட்டாக டிஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த இலவச சேவை மூலம் மக்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே பயன்பட்டுகிட்டு இருக்காங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போகிற ரேட் வந்து ரொம்ப அதிகமாக குறஞ்சிருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அதிகமான மக்கள் வந்து இப்போ சி சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து ஸ்பேசியஸ் ஆன வார்ட்ஸ் நல்ல அதிகமான வார்டுகள் வந்து இப்போ வந்து கொண்டு வந்துருக்காங்க இட வசதி வந்து நல்லா இருக்குது பேஷண்ட்ஸோடு வர்ற அவங்க தங்குறதுக்கான வசதியும் அங்கே ஏற்பாடு பண்ணுறாங்க கவுன்சிலிங் சர்வீசஸ்லாம் அங்கே நடத்திகிட்டு இருக்காங்க அதே மாதிரி கவர்மெண்ட்டட் ஃபண்டு ஃபண்டடுங்கறதுனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போய் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு அதிகமான பணம் செலவு பண்ணுறது வந்து குறஞ்சிருக்கு மக்களுக்கு வந்து கொஞ்சம் உதவியாக இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எனி டைம் போனாலும் டாக்டர் வந்து சர்வீஸில் இருக்காங்க அது வந்து எமர்ஜென்சி சுட்டுவேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் அந்த மாதிரியான இலவசக் காப்பீட்டுத் திட்டம் வந்து அதிகமாக பயன பயனடைகிற மாதிரி இருக்குது பெரிய பெரிய சர்ஜரி ஹெல்த் இஷ்யூஸுக்கெல்லாம் வந்து இந்தக் கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் வந்து ரொம்ப உதவியா இருக்குது ரொம்ப ஏழ்மையான மக்களுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாத மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்தத் திட்டம் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது